எங்கள் மாட்டுக்குலாம் உடம்பு சரி இல்லேனா நாங்கள் இங்கே பக்கத்தில் பூ பூவலூர்லே ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கேயே போய் பார்ப்போம் இல்லை சின்ன சின்ன தொந்தரவுனால் இங்கே வீட்டிலேயே பார்த்துக்குவோம் டாக்டரு வர வச்சு ஊசி போடுவோம் அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு ஆடு மாடு வளர்த்துனவங்கள்லாம் இருக்காங்க தாத்தா பாட்டிங்க அவங்ககிட்டலாம் கேட்போம் கேட்டு அதுக்கான மருந்தெல்லாம் நாங்கள் வீட்டிலேயே கொடுப்போம் அம்மா போ மாட்டுக்கு அம்மா போட்டாலும் சரி நாங்கள் வீட்டிலேயே பார்த்துக்குவோம் ஒருவாட்டி போய் ஊசி மட்டும் போட்டு வருவோம் நெக்ஸ்ட்டு வா மாட்டுக்கு வயித்துப் போக்கு இது மாதிரிலாம் இருந்தால் மாத்திர வாழப்பழத்தில் வெச்சு நாங்கள் தருவோம் அப்புறம் மாடு சோம்பலா இருந்தால் டாக்டரை வர சொல்லி ஊசி போட்டுடுவோம் கோழிகளுக்கு கோழி வளர்த்துறோம் அதே போல கோழிகளுக்கெல்லாம் ஆறுமாசத்திக்கு ஒரு டைம் ஊசி போட்டுடுவோம் அப்புறம் ஆடுகள் ஒவ்வொரு ஆட்டுக்கு எதாவது உடம்பு சரியில்லாமல் இறந்துருச்சின்னா அதுக்கூட இருந்த ஆடுகளுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் போகும் அதுக்கு ஒரு ஆடு இறந்தாலே நாங்கள் உடனே டாக்டரை வர சொல்லி எல்லா ஆட்டுக்கு ஊசி போட்டுடுவோம் இப்போ எங்களுக்கு தெரியாத ஒரு இதுன்னா மாடுக்கு இப்படி ஆகுது இதுக்கு என்னென்னு தெரியாது இதுன்னா நாங்கள் ஃபோனில் யூட்யூப்பில் கூகுள்லலாம் சர்ச் பண்ணி பார்ப்போம் அதில் பார்த்து நாங்கள் அதுக்கான சொல்யூஷனை நாங்களே பண்ணிக்குவோம்